பாடுவதில் விருப்பம் இருக்குதுன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களோட பாடல் திறனை மேம்படுத்துகிறதுக்கு முதல்ல அவங்க வந்து ப நல்ல பயிற்சி எடுத்துக்கணும் நம்ம யாருக்கிட்ட பயிற்சி எடுத்து எடுக்கப் போகிறோமோ அந்த நேரம் அரை மணிநேரம் ஒரு மணிநேரமா இருந்தாலும் அந்தக் கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு அவங்கள்ட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டாலே போதும் பாடும் திறன் வீட்டில் இருக்கும்பொழுது நமக்கு தெரிஞ்ச பாட்டுங்களை பாடிட்டே இருந்தாலே நமக்கு அந்த பாடும் திறன் அதிகமாகும்